வாழ்க்கையில் நான் ரொம்ப மதிக்கிறது மத்தவங்களோட மனசு புண்படும்னு நெனைச்சி வார்த்தைகளை கரெக்டாக பேசி நல்ல குணத்தோடவும் மரியாதையோடவும் நடத்துகிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட வாழ்க்கையில் அந்தமாதிரி நிறைய பேர் இருக்காங்க யாரோட மனசும் புண்படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையையும் பொறுமையாக நிதானமாக ஒரு தப்பான ஒரு இது இருந்தால் கூட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட கடுமையான வார்த்தையை பேச அன்பாக சொல்லி புரிய வச்சு அதற்கான சொல்யூஷனை சொல்லி கொடுக்குறவைங்கள தான் நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிறேன் நல்ல குணத்த தான் மதிக்கிறேன் அதிகம் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும் போது நம்மளோட இருக்குறவங்க நல்ல குணத்தோட இருந்தால் மட்டும்தான் நம்மளால அவங்களோட ட்ராவல் பண்ண முடியும் அதனால் நான் நல்ல குணத்த தான் ரொம்ப மதிக்கிறேன்